ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம் சொல்லுங்கள் நீங்கள் யார் பேசுவது ஆ சரி சொல்லுங்கள் என்ன வேணும் ஆ ரம்ஜானுக்கா ஆ சரி ஓகே என்ன என்ன அரிசி வேணும் உங்களுக்கு நம்ம கடையில் சீரக சம்பா இருக்கு பாசுமதி இருக்கு இல்லை சரி நீங்கள் சீரக சம்பாவில் எதிர் பார்க்குறீங்களா இல்லை பாசுமதில எதிர் பார்க்குறீங்களா பாசுமதிலேயே ரெண்டு வெரைட்டி இருக்கு இண்டியா கேட் இருக்கு அப்புறம் ஆஷிர்வாத் இருக்கு நம்ம ஊர் சைடு இப்போ இண்டியா கேட் தான் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆஹ் ஹா இல்லை அப்போது பார்த்திங்கனா ஆஷிர்வாத்துல ரேட் கம்மியாக இருக்கும் அது ஆஷிர்வாத் எடுத்துக்குறீங்களா இல்லை ரம்ஜானுக்கு எதுவும் டிஸ்கவுண்ட் அப்படி போடல எதுவும் தீபாவளிக்குதான் போட்டிருந்தாங்க ரம்ஜானுக்கு ஒன்றும் போடல ஆ சரி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எத்தனை கேஜி வேணும்ன்ட்டு வேணா நம்ம கம்மி பண்ணி தரலாம் பத்து கிலோவா சரி ஓகே கம்மி பண்ணி தரலாம் ஒரு ஹண்ரட் ருப்பீஸ் வேணா கம்மி பண்ணி தரலாம் டென் கேஜிக்கு டூ ஃபிஃப்ட்டியா சரி நீங்கள் இண்டியா கேட்ன்னு சொல்கிறீங்க ஆஷிர்வாத்னா பரவாயில்ல கம்மி பண்ணிக்கலாம் இண்டியா கேட் வந்து கொஞ்சம் குவால்ட்டி அதிகமாக தான் இருக்கும் ஆ

ஆ ஆ சரி ஓகே சரி பண்ணிக் கொடுக்கலாம் ஒரு சரி டெலிவரி வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்ருக்கு நம்ம கடையில் ஃப்ரீதான் அதுக்கு மேலே போனாக்கா சார்ஜ் பண்ணுவோம் ஆ நம்ம கடையிலேருந்து டுவெல் கிலோமீட்ரு வருமா அப்படின்னா ஒரு ஹண்ரட் ருப்பீஸ் சார்ஜ் ஆகும் ஆ பண்ணிக்கலாம் ஆ வீட்டில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க நீங்கள் எப்படி டெலிவரி அப்போ காசு தரீங்களா இல்லை இப்பயே ஜிபே பண்ணிவிட்றீங்களா ஆ சரி ஓகே அப்போது ஒன்றும் பிரச்சனயில்ல எப்போது எப்போது ஆ சரி ஓகே சரி ஓகே அப்பறம் டெலிவரி எப்போது பண்ணலாம் இப்போ உடனே வேணுமா இல்லை கொஞ்சம் லேட்டானா பரவாயில்லையா ஆ சரி ஓகே பண்ணிடலாம் ஓகே டேங்க்யூ மேம்